ஹலோ சூரியா ஓட்டலுங்களா நாங்கள் ஃபுட் ஆர்ட்ரு பண்றதுக்காக கால் பண்ணியிருக்கோங்கண்ணா என்னென்ன ஃபுட் இருக்குங்கண்ணா ஏ சொல்லுங்க ஓஹோ இதெலாம் இருக்குதுங்களா சரி சரிங்க எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி நாலு சில்லி ரெண்டு சிக்கன் கிரேவி ரெண்டு ப நாண் கொடுத்துருங்கண்ணா நாண் வந்து நாலு கொடுங்க சரிங்கண்ணா டெலிவெரி வந்து கேஷ் ஆன் டெலிவெரி தானுங்க சரிங்க கேஷ் வந்து டெலிவெரி பாய்க்கிட்ட கொடுத்துறோங்கங்கண்ணா ஓகேங்க ஓகேங்க சேரி அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கண்ணா ஆ ஆலாங்கொம்பு பழையூர் லொக்கேஷன் வந்து மாரியம்மன் கோயில்ணா சரிங்க நீங்கள் எப்படி வரீங்க காரைக்குடியிலிருந்து சேரி தென் திருப்பதி ரோடு வந்து சிறுமுகை ரோடில் வந்து வந்திருங்கண்ணா ஆ சரிங்க சரிங்க கரெக்ட் டைமு டெலிவெரி டே டைமுங்கண்ணா சேரி ரெண்டு மணிநேரோம் ஆகுங்களா சேரி ரெண்டு மணிநேரத்துல சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துருங்க ஃபுட் எல்லா நல்லா இருக்குங்கள்லை குவாலிட்டியாக இருக்குங்கள்லை சரிங்க சரிங்க கரெக்டான டைமில் கொண்டு வந்து கொடுத்துருங்க நாங்கள் அமௌண்ட் வந்து டெலிவெரி பாய்க்கிட்ட கொடுத்தறோங்க ஓகேங்கண்ணா தேங்க்யூ